எங்கள் பையன் வெளிநாட்டுலிருந்து எலெக்ட்ரிஸ் பொருள் எல்லாம் சூரிய ஒளி பொருளெலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அது வந்து இவ்வளோ நாள் நாங்கள் கரண்டு யூஸ் பண்ணிணோம் அது எவ்வளோ கரண்டு யூஸ் பண்ணணுங்கறது எங்களுக்கு தெரியாது அது நீங்கள் பார்த்து கொஞ்சம் சொன்னால் பரவாயில்லை இருந்தாலும் இப்போ இந்த கரண்டு வாங்கிட்டு வந்த பொருளை எப்படியெல்லாம் நாங்கள் செட் பண்ணணுன்னா அதுக்கான கரண்டு கம்மியாக வர்ற மாதிரி எங்களுக்கு நீங்க ஐடியா சொல்லுங்க